ஹலோ ஷ் ஷக்தி ஹோட்டல்லாண்ணா இப்போ ஃபுட்டு டெலிவ் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதில் வந்து சப்பாத்தி ரெண்டு பூரி மூணு வடை ரெண்டு அர்ட்ரு பண்ணணுங்கண்ணா எஸ்ட்டா கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணா இந் அதே அட்ரஸ்க்கு தான்ணா